எனக்கு பிடித்த பாடம் வந்து மேக்ஸு நான் கணக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கணக்கு போடுறதுன்னா ஒருத்தர் வந்து கணக்கு சொல்லிக் கொடுக்குறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கணக்குன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து மேக்ஸுன்னா தான் ரொம்ப பிடிக்கும்